எனக்கு சம்சாரம் அது மின்சாங்கிற படம் பிடிக்கும் அதில் வந்து கூட்டு குடும்பமா எப்படி இருக்கலாம் என்னாங்கறது நல்லா இருக்கும் அந்த படம் இருந்தாலும் கடைசில எந்த இதாக இருந்தாலும் உறவு முறை எது இருந்தாலும் அளவு முறையாக இருந்தால் நீண்ட நாள்க்கு இருக்கும் அப்படிங்கறது நல்லா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாரி சீரியல்னா எதிர் நீச்சல் ரொம்ப பிடிக்கும் இந்த குடும்பத்தில் எப்படி எப்படி என்னன்ன ப்ராப்ளம் வந்து இது சால்வ் பண்ணுறாங்க எப்படி இருந்தால் நல்லாருக்கும் அப்படிங்கறத நல்லா பிடிக்கும் அதனால் எதிர் நீச்சல் சீரியல் ரொம்ப பிடிக்கும்